எஃப்எம் வந்துவிட்டு எனக்கு பிடித்தது வந்து பாடல்கள் பாடல் வந்து எல்லாமே நல்ல நல்ல பாட்டாக அதா மெலோடி சாங்காக எல்லாம் நல்ல ந பாட்டு வரும் அதாவது கா நைட்டு எல்லாம் போட்டாங்கன்னா விடிகிற வரையிலும் நல்லா பாட்டு வரும் நாங்கள் அப்போ எல்லாம் வந்து நைட்டில் பாட்டு பா எஃப்எம் போட்டுவிட்டுதான் தூங்குவோம் அது கேட்க கேட்க நல்லா இருக்கும் அப்போ எல்லாம் வந்து செய்தி இந்தமாதிரி எல்லாம் ஒரு ச நல்ல வெளி உலக இதெல்லாம் நாங்கள் தெரிஞ்சிக்குவோம் அதில் வந்து அது வந்து எங்களுக்கு நல்லா ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு ஜாலியாக ஒரு கஷ்டம் தெரியாமல் அந்த எஃப்எம் கேட்டுக்கிட்டே நாங்கள் அதில் வந்து பா கேட்டுக்கிட்டே வேலை செஞ்சம்ன்னா அது ஒரு எங்களுக்கு ஒரு கஷ்டம் தெரியாமல் இருக்கும் நல்லா ஜாலியாகவும் இருக்கும் வந்து அதுக்கப்புறம் வந்து டிவி வந்துச்சு டிவி வந்து அப்போ எல்லாம் வந்து ப்ளாக் அண்ட் ஒயிட்டு டிவி தான் வந்துச்சு கருப்பு வெள்ளை அது வந்து அப் ஞாயித்துக்கிழம ஆனால் மட்டும்தான் படம் போடுவாங்க அந்த படம் பார்க்கறதுக்கு அப்போலாம் நாங்கள் பக்கத்து வீட்டுக்கு எல்லாம் ஓடுவோம் ஓடி நல்லா அது எப்போ போடுவாங்களோன்னு அரைமண் நேரத்துக்கு முன்னாடியே போய் உக்காந்துக்கிட்டு அவ்வளோ சந்தோசமாக பார்த்துக்கிட்ருப்போம் வெள்ளிக்கிழம ஆனால் ஒலியும் ஒளியும் ஓடும் ஒலியும் ஒளியும் ஓடுறதுக்கு அந்த அஞ்சு பாட்டு ஆறு பாட்டு போடுவாங்க அந்த பாட்டை கேட்குறதுக்கு எங்கள் அம்மாகிட்ட நான் திட்டு வாங்கிகிட்டு அடிவாங்கிட்டு எல்லாம் கூட ஓடிருக்கிறேன் அது ஆனால் அப்போ அந்த சின்ன வயசில் எனக்கு அவ்வளோ சந்தோசமாக இருக்கும் அந்த எப்போ வெள்ளிக்கிழம வருமோ ஞாயித்துக்கிழம வருமோன்னு நாங்கள் பார்த்துக்கிட்ருப்போம் அது இப்போலாம் வந்து கலர் டிவி வந்துருச்சு கலர் டிவி வந்து இப்போலாம் எல் இருபத்தி நாலு மண் நேரமும் நாடகம் போடுறாங்க பாட்டு போடுறாங்க படம் போடுறாங்க இதெல்லாம் வந்து இப்போ அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது நல்லா போலும் இருபத்தி நாலு மண் நேரமும் எப்போ வேணாலும் டிவியை போட்டு பார்த்துக்கலாம் நல்லா கலர்கலராக எல்லாம் பார்த்துக்கலாம் கலர் கலராக என்னென்ன புடவ என்னென்ன ட்ரஸ்ஸு போட்டுருக்குறாங்க இதெல்லாம் நல்லா பார்த்துக்கிட்டு படம் என்னென்ன படம் பார்க்கணுமோ எல்லா படமும் போடுறாங்க படத்தை பார்த்துக்கிட்டு பொழுதுபோக்கா நாங்கள் இருப்போம் ரொம்பவும் நல்லா இது ஒரு பொழுதுபோக்காவும் இருக்கும் அதாவது ஒரு டென்சனாக இருந்தாவோ எதோ காமெடி போட்டு பார்க்கலாம் அது காமெடி சேனலு இப்போ ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு சேனல் கொடுத்துருக்குறாங்க வீட்டில் எதோ பிரச்சனை டென்சனாக ஆகுது அப்படின்னா ஒரு காமெடி சேனல் போட்டால் அந்த டென்சன் குறஞ்சி அந்த பிரச்சனை கொஞ்சம் சாதுவாக முடியும் படம் போர் அடிக்கிறதா ஒரு படத்தை போட்டு பார்த்துக்கிட்டு உக்காந்துக்கிட்ருப்போம் ஒரு வேலை செய்யும்போதும் எடுத்துகிட்டு போ அதாங்க இப்போ ஒரு காய்கறி அரிஞ்சால் எதோ பண்ணோம்ன்னா டிவி முன்னாடி உக்காந்துக்கிட்டு காய்கறி அரிஞ்சிக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருப்போம் இப்போலாம் சீரியல் எல்லாம் வந்து விட்றதே இல்லை நான் ஒவ்வொரு சீரியலும் பார்த்துட்டு அது யார் வந்து இதை மாற்றுனாலும் அவ்வளோ டெ கோவப்படுவேன் கோவப்பட்டு அந்த டென்ஷனில் டென்சனோட பார்ப்பேன் அந்த பா அடுத்தது என்ன வருது என்ன வருது அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருப்பேன் நாம ஒரு நாளைக்கு நைட்டு மட்டும் ஒரு ஆறுமணிக்கு உக்காந்தோம்னா பத்துமணி வரைக்கும் எல்லாம் நல்லா சீரியல் பார்ப்பேன் ஒரு சீரியல் விடாத அதாவது விஜய் டிவில போடுற நிகழ்ச்சி எல்லாமே நான் பார்ப்பேன் பாக்கியலட்சுமி சிறகடிக்க ஆசை இந்த மாதிரி பாண்டியன் ஸ்டோரு ஈரமான ரோஜாவே இது எல்லாம் ஒரு சீரியல் விடாத பார்ப்பேன் நான் அது ரொம்ப பிடிச்சிருக்கும் எனக்கு நியூஸு அது இப்போ வெளியில் எதா ஒன்று நடக்குது அப்படின்னா நியூஸ் போட்டு பார்ப்பேன் ஒரு மழக்காலத்துல இந்த மாதிரி இருக்கும்போதெல்லாம் நியூஸ் போட்டு பாத்தா எங்கே எவ்வளோ மழ பெய்யுது என்னாங்கிறதையும் பார்த்துப்பேன் இன்னொன்று மழ நாளைக்கு மழ பெய்யுதுன்னு சொல்லுறாங்கன்னா வீட்டில் கொஞ்சம் துணிமணி துவைக்கிறதோ எதோ காய வைக்கிறதோ நான் வந்து ஈஸியாக எடுத்து ஈஸியாக அதை செஞ்சுக்குவேன் முன்னாடியே செஞ்சு வச்சுக்குவேன் அதை மழையில நனைய விடாம அதனால் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ கி இப்போலாம் டிவி பார்க்கறது அது இப்படிலாம் டிவி இதெல்லாம் வந்ததுனால் நல்லா இருக்குது